இப்போ எங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா விழாக்கள்லாம் எல்லா விழாக்களும் ரொம்ப சிறப்பாதாங்க கொண்டாடுவோம் அதில் பார்த்திங்ன்னா தீபாவளி தீபாவளி வந்து எங்கூரில் அப்படிதான் நடக்கும் பாருங்கள் என்ன பண்ணுவோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபே ஒரு குடும்பத்துக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு ஜவுளி மட்டுமே போடுவோங்க நாங்கள் நாற்று நட்டு நடவு நட்டு பறிக்கிறதனால் அந்த காசெல்லாம் தீபாவளியில் வந்து எங்கள் ஐயாக்கிட்டெலாம் போய் பணத்தை வாங்கி இங்கேருந்து எங்கள் பிள்ளைகளெல்லா ஆசையாக அழைச்சிட்டு போய் எல்லோருக்கும் ட்ரஸ் எடுப்போம்ங்க ட்ரஸ்ன்னால் கொஞ்சமாக எடுக்கமாட்டோம்க எல்லாமே வில அதிகமாகதான் எடுப்போம் எங்கள் வீட்டு புள்ளைகளுக்கெல்லாம் ஆயரூபா ஆயரத்தி ஐநூறுபாய்க்கு மேலேதான் ட்ரஸ் எடுப்போம் அதுதான் புள்ளைங்களும் ரொம்ப ஆசைப்படும் வேறு என்ன நம்ப செய்கிறோம் சொல்லுங்கள் அந்த புள்ளைகளுக்கு அவ்வளோ நல்லா அதை மட்டும்தான் பண்ணுவோம் அதை நல்லா எடுத்துட்டு போய் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் போனீங்கன்னா காலைலேருந்து சாயந்திரம் வரைக்கும் ட்ரஸ்ஸை பார்த்து பார்த்து பார்த்து எடுக்குங்க இந்த பிள்ளைவோ அப்புறோம் பார்த்திங்கன்னா போய் அன்றைக்கு ஒருநாள் நாங்கள் போய் வெளியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வருவோம் நாங்களே வருடத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் போகிறோம் அதனால் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வருவோம் அப்புறோம் பார்த்திங்னா வெடிக்கு மட்டுமே இந்த பயலுவோ இருக்கானுவோ பாருங்க வெடிக்கு மட்டுமே அவ்வளோ காசு பார்த்திங்கன்னா எங்க வீட்டு தெருவில்தான் இவ்ளோ குப்பை இருக்கணும் அவுங்க வீட்டு தெருவில தான் இவ்வளோ குப்பை இருக்கணும்ன்னு வெடியை வெடிச்சுட்டே இருப்பானுங்க மொதல் நாள் நைட்லேருந்து விடிய விடிய தூங்காமல் வெடி வெடிப்பானுங்க ஒரு உலக்கை வெடின்னு ஒன்று இருக்குங்க அதை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிசு இருக்கும் அதை வந்து கொளுத்தி வச்சானுவோன்னால் ஊரே அதிருமே எங்கள் ஊரே அதிர்ந்து போய்டும் அப்படிதான் வந்து வெடி வாங்கி வெடிப்பானுங்க அதனால் எங்கள் ஊரில் பார்த்திங்ன்னா திரு தீபாவளி வந்து ரொம்பவே சிறப்பாக தான் கொண்டாடுவோம் அப்புறோம் நம்ப அடுத்தது நம்ப பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நவராத்திரிங்க அதனால் தான் எங்கள் ஊரில் என்னா பண்ணுவோம்னா ஒருத்தவங்க வீட்டில் மட்டும் கொலு வச்சுருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க கொலுவை வச்சு ஒன்போது நாள் பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் செஞ்சு கொலுப்பாட்டெல்லாம் பாடி எல்லா பொம்மையும் பண்ணி பொம்மையெல்லாம் வச்சு அழகாக செய்வாங்க அதை நாங்கள் சாயந்திரம் பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த ஒன்போது நாளும் பார்ப்போங்க நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் பிள்ளைகளும் ரொம்ப ஆசைப்பட்டு அதை பார்க்குங்க அப்புறோம் பார்த்திங்கன்னா எங்கூர் பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது அந்த முருகன் கோயில் தைப்பூச திருவிழா பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ சிறப்பாக நடக்கும் தைப்பூசத்தில் என்ன பண்ணுவோம்னா எல்லோரும் காவடி எடுப்போமுங்க சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேரும் என்ன பண்ணுவோம்னா பால்குடம் எடுப்போம் பால்குடம் நாக்கில் வந்து அலகெல்லாம் குத்திக்குவோம் சின்ன வேலை எடுத்து குத்தி ஊர்வலமாக போவோம் நாங்கள் ஊர்வலம் போயிட்டிருக்கும்போது எல்லோரும் கொண்டு வந்து தண்ணி ஊற்றுவாங்க அந்த தைப்பூச திருவிழா வந்து முருகனுக்காக நாங்கள் பண்ணுறதுங்க அது இல்லாமல் நைட் என்ன பண்ணுவோம் தைப்பூசத்து அன்றைக்கு நைட் ஒரு ட்ரா ட்ராமா மாதிரி வச்சு ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு வள்ளி வள்ளி தெய்வானை கதை முருகனோடு விளை திருவிளையாடல் அதெல்லாம் வந்து படமாக்கி போட்டுக்கிட்டிருப்போம் இப்பையும் அப்படிதாங்க போடறோம் ஏன்னு கேளுங்கள் யாரும் வந்து கதையெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு இப்போ வரையும் நாங்கள் அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வரையும் அந்த முருகனோடய முருகன் எதுக்கு கோபிச்சிக்கிட்டு போனார் மயிலில் ஏறி வந்தார் எல்லா கதையும் சொல்லுவோம் வள்ளி தெய்வானை திருமணம் அப்படின்னு எல்லாமும் தைபூசமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து முருகனுக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுவோம் அன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்கெட்டு பிட்டு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் எல்லாற்றையும் எடுத்து வச்சு வரவங்களுக்கெல்லாம் கொடுப்போம்க அதேமாதிரி தான் நாங்கள் எங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இந்தமாதிரில்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்புறோம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார் வீட்டுக்கு வீடு பிள்ளையார் வச்சிருப்போங்க போய் கடையில் வாங்கிட்டு வந்து பூஜைப்பண்ணி அதை ஊர்கோலமாக எடுத்துட்டு வந்து அதெல்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் நாங்கள் எங்கூர் குளத்துலயாவது ஆற்றுலையாவது கரைப்போம் அந்த பண்டிகையும் திருவாரூர் மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் இது இந்த விழாக்கள்தாங்க நாங்கள் கொண்டாடற விழாக்கள்